நாலு பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்திரெண்டு பத்தொம்பது எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆறு ஒம்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பதினேழு நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எம்பத்தொம்பது ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து பதினேழு